ஹலோ ஹலோ யாரு ஆ சொல்லுங்கள் ஆ அ போகிறீங்களா ஆ என்எல்சியில் பர்மிஷன் வாங்கியாச்சா வாங்கிட்டீங்களா யார் யார்கிட்ட

போகிறீங்களா இல்லை என்றைக்கி போகிறீங்க ஆ திங்கக்கிழம திங்கக்கிழம ஒரு எக்ஸாம் இருக்குது

நீங்கள் என்ன வெள்ளிக்கிழம பார்க்குறீங்களா வெள்ளிக்கிழம

சரி எதில் போகிறீங் பஸ்ஸுலையா பஸ்ஸுலெலாம் வே காலேஜ் பஸ்லேயே வாங்க ஆ சரி எத்தனை பேர் வர்றீங்க பத்து பேரா இன்சார்ஜ் யாரு இன்சார்ஜ் இன்சார்ஜு உங்களுக்கு இன்சார்ஜ் யாரு வரா சூர்யா ஆ சரி எப் ஆ எப்போ வருவீங்க காலைலயா ஆ சரிம்மா ஓகே ஆ ஓகே தேங்க் யூ